சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க வேண்டிய இடோம்னா கேஆர்பி டேம்தான் அங்கே வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வராங்க அங்கே வந்துட்டு பார்க்றாங்க சுற்றி பார்க்றாங்க நல்லாதான் இருக்கு ப்ளேஸு டேம் கேஆர்பி டேம்மில் காமராஜ் ஐயா கட்டினது நல்லாதான் இருக்கு அடுத்து இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வரது வந்துட்டு கிருஷ்ணகிரி பக்கதில் இருக்கிற ஆஞ்சிநேயர் கோவில் ஆஞ்சிநேயர் சுவாமி கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க ஃபாரினர்ஸ் கூட வராங்க ஸ்டே பண்ணுறாங்க சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போகுறாங்க கேஆர்பி டேமே எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயந்தான் காமராஜர் ஐயா அப்போயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போயே கட்டினது இதுலாம் ஒரு நாலேஜபிளான ஒரு ஜென்ரல் நாலேஜ் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயோம் இதுலாம் நல்லாருக்கு இங்கே